ஹலோ உபால்டு அண்ணன் மீன் கடையா அண்ணா நமக்கு இந்த கிங்க்ஃபிஷர் மீன் ஒரு ஒரு கிலோ அப்பறம் ஒரு சீர் மீன் ஒரு ஒரு கிலோ வேணும் அப்பறம் வஞ்சரம் மீன் ஒரு ஒரு கிலோ வேணும் இது எல்லாம் ஒரு ஒரு கிலோ எவ்வளோ வருதுண்ணா இப்போ கிங்க்ஃபிஷர் மீன் எவ்வளோ வருது சேரிண்ண சீர் மீன் எவ்ளோண்ணா வருது ஒரு கிலோ ஓ அப்படியா இப்போது நாங்கள் மீன் எல்லாம் ஒரு கிலோ வாங்குறோம்னா இதில் எல்லாம் நீங்கள் வெட்டி தந்துடுவீங்களா எப்படி சேரிண்ண ஓ அப்டியாண்ணா சேரிண்ண அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எல்லாம் குடுத்துடுவோண்ணா இப்போது நம்ம கடையில் வேறு நண்டு இறால் ஏதாச்சும் இருக்காண்ணா இப்போ வளர்ப்பு இறால் வேண்டாம் வளர்ப்பு இறால் வேண்டாம் கடல் இறால் இருக்கா ஏதாவது கடல் இறால் எவ்ளோண்ணா வருது அப்டியாண்ணா இப்போது இறால் எவ்ளோண்ணா வருது கடல் இறால் ஓ அப்படியா அப்போது நண்டு எவ்வளோ வருது நண்டு வந்துட்டு களி நண்டு இருக்கா இல்லை சும்மா சாதாரண நண்டு தான் இருக்காண்ணா அப்படியா ஓ அப்படியா அதுவும் நீங்கள் க்ளீன் பண்ணி தருவீங்களா இல்லை நாங்களே க்ளீன் பண்ற மாதிரி இருக்குமாண்ணா ஓ அப்டியாண்ணா சேரிண்ண ஆ சேரிண்ண ஆ சேரிண்ண இப்போது நம்ம மொத்தமாக வித்தால் நிறைய மீன் அந்த மாதிரிலாம் தேவைப்படுங்கும் போது உங்கள் கிட்டே சொல்லலாமா அது நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா

சேரிண்ண இது நாங்கள் மொத்தமாக வாங்கினாலும் நீங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துடுவீங்கள்ல இப்போ வஞ்சரம் மீன் எவ்ளோண்ணா வருது ஒரு கிலோ ஆ வஞ்சரம் மீன் எவ்வளோ சொல்லியிருந்திங்க ஆ சரிண்ண நமக்கு கொறைச்சி போட்டு ஒரு இருபத்தஞ்சி கிலோ வந்துட்டு நாங்கள் ஒரு அடுத்த வாரத்தில் நாங்கள் கேக்கிறோம் சேரிண்ண அப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு வாரேன் நான் வந்துட்டு கடையில் வந்துட்டு நேரில் பாக்கிறேன் கடை எங்கேருக்குண்ண ஆ ஆமாண்ணா சேரிண்ண சேரிண்ண நான் அப்போ நான் வந்துட்டு நேரில் வந்துட்டு பேசுறண்ணா சரியாண்ண வைக்கட்டா ஆ ஆ